எனக்குப் பொழுதுப்போக்கு பார்த்தீங்கன்னா முந்தி உள்ள காலத்தில் பார்க்கும்போது திர கட்டி அதில் நம் படம் பார்க்கற மாதிரி இருந்துச்சிங்க இப்போலாம் தியேட்டரில் போய் நம் படம் பார்க்கறக்கு அது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க அதுவும் போக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பவானி சாகர் அட அண அப்புறம் கொடிவேரி அணை அங்கே பக்கத்துலேயே பார்க்கு அந்த மாதிரி இருக்கலாம் நம் போகும்போது குடும்பத்தோட போய் என்ஜாய்மெண்ட் பண்ணம் பிறகு அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அதுவும் போக அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பார்க்லாம் கட்டிக் கொடுத்துருக்கிறாங்க அதுலையும் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இதாக இந்தியப் பொழுதுப்போக்காக இருக்குதுங்க